உள்ளூர் கலைஞர்கள் மற்றும் கைவினைகள் உங்கள் பகுதி மக்களுக்கு ஏதேனும் முகாம்கள் அல்லது பயிற்சியங்கள் நடத்திருக்கிறார்களா ம் நடத்தியிருக்காங்க ஒரு தடவை மது மதுரைப் பகுதியில் வந்து உள்ள காலேஜில் வந்து கு இலவசமாக வந்து தையல் தொழில் வந்து சொல்லி கொடுக்கறதா சொ நடத்தினாங்க அந்த முகாம் அந்த முகாம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம போகலாமா அதை கற்றுக்கலாமா அது கரெக்டாக இருக்குமா அப்படின்றத என்னுடைய ஆசிரியரோடய ஆசிரியர்கிட்ட வந்து நான் வந்து அதை கலந் கலந்தோசித்தேன் ஸோ அவங்க வந்து என்னென்னால் இது ஓகே இது கரெக்டாக இருக்கும் இதனை நம்பி கற்றுதுக்கலான்னு தான் சொன்னாங்க நாங்கள் வந்து இப்போது நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போனோம் அங்கே போய் இந்த கைவினைகள்லிருந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ரொம்ப சிறப்பாக எப்படி நம்ம தையல் கற்றுக்கறது எப்படி நம்ம வந்து தொழில வந்து மேம்படுத்துறது அது மூலமாக நம்ம வந்து எப்படி ஒரு தொழில் வந்து செய்யலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே கற்றுக் கொடுத்தாங்க அதை கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு சர்டிவிகேட் ஸோ கவர்மெண்ட் சர்டிவிகேட் ஒன்று எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிணாங்க அது மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு நம்ம வந்து இப்போது பின்னாடி வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் நம்ம ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது வந்து தையல் மிஷின் வந்து வச்சு இதை வச்சு நம்ம வந்து கைத்தொழில வந்து நம்ம ஒன்று அமுச்சிக்கலாம் அது வந்து மிகவும் மிக மிக மிக பயனுள்ளதாக அது வந்து இருந்தது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பெண்கள் வந்து எல்லா வேலை துறையிலேயுமே போகிறாங்க வராங்க ஆனால் இருந்தாலுமே நமக்குன்னு வீட்டில் சில பெண்கள் வந்து முடங்கி கிடக்குற நிலையில இப்படி ஒரு கைத்தொழில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு முகாம்கள் வந்து நா நடத்தி அதை வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கொடுக்கறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மேலும் இது பற்றின தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய எனக்கு மேலே இருக்க எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கிட்ட வந்து நான் கலந்தோசித்து அதன் மூலிமா வந்து நம்ம போய் இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றத கலந்தோசித்து நம்ம போய் இந்த விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கர்லாம்